வணக்கம் கோவில் மாடுகளுக்கு அகத்திக்கீரை வழங்குவது ஒரு பாரம்பி பாரம்பரியமாக பின்பற்றப்படுகிறது இது தென்னிந்தியக் கோவில்களில் பொதுவாக காணப்படும் ஒரு பழக்கம் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல முக்கியக் கோவில்களில் இதன்மூலம் மாடுகளுக்கு உணவு வழங்குவதோடு கோவிலில் பாரம்பரியமும் பாதுகாக்கப்படுகிறது அகத்திக்கீரை என்பது ஒரு பசுமையான கீரை இது மாடுகளுக்கு பல ஆரோக்கியம் தரும் பொதுவாக இந்த கீரையை மாடுகள் வருகை தரும் காலங்களில் அல்லது கோவில் விழாக்கள் திருவிழாக்கள் போன்ற சந்தர்ப்பங்களில் வழங்குகிறார்கள் இந்த உணவு கொடுக்கும் பழக்கம் கோவிலின் பரிசுத்தத் தன்மையை வலுப்படுத்தவும் அங்கு உள்ள உயிரினங்களுக்கு பசுமை சேவையையும் செய்யப்படுகிறது இந்த தனிப்பட்ட வழக்கத்திற்கு பின்னால் ஒரு பெரும்வாரியான ஆன்மீக அல்லது பாரம்பரிய கட்டமைப்புகளுடன் தொடர்புடையது பல மதத்திலும் உயிரினங்களுக்கு உணவு வழங்குவதை மகிழ்ச்சியாக வழங்கும் ஒரு செயலாகக் கருதுகின்றனர் காம்பு மரபில் மாடுகள் அதிகமாக வழிபாட்டு ராஜ்ஜியமான முக்கடிகையாக கருதப்படுகின்றன ஆகவே கோவில்களில் மாடுகளுக்கு உணவு வழங்குவது ஒரு திருவிழாவாக வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வழக்கம் கோவிலின் பரிசித்தத் தன்மையைக் காத்து கடவுளின் அருளைப் பெற்று தரும் விதமாகும்